எங்கள் ஊரில் கருப்பராயர் சாமி கோயில் இருக்கிறது அது ஆடி மாதத்தில் வந்து சிறப்பாக வந்து கிடா வெட்டுவது என்பது வழக்கம் எங்களுக்கு வந்து ஆடி மாதத்தில் வந்து உங்களுக்கு ஆடி மாதம் வந்துச்சுன்னா அதில் ஒரு கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கழிவில்தான் வந்து நாங்கள் சிறப்பாக வந்து உறவுகளெல்லாம் கூப்பிட்டு உறவுமுறை மாம் மச்சான் என்கிற மைத்துனர் எல்லாத்தேயும் கூப்பிட்டு கருப்பராயர் சாமியில் கோயிலில் கிடா வெட்டுவோம் கிடா வெட்டி பிறகு எல்லாருக்கும் உணவு அளித்து அப்புறம் அதுக்கப்புறம் மாமன் மச்சானுக்கெல்லாம் சாப்பிடணு என்கிற ஒரு வரம்புறை இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டு இப்படி போவோம் ஆனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலமாக எங்கள் ஊரில் கருப்பராயர் சாமிங்கிற சாமிக்கு நாங்கள் ஆடி மாதம் வந்துட்டால் அந்த சிறப்பான ஒரு ஒரு நல்ல ஒரு திருவிழாவாக இருப்பும் ஆனால் குதிரைகள்லாம் இங்கே ரெடி பண்ணி குதிரை இங்கே வந்து எங்கள் ஊர்லேருந்து குதிரை எடுத்துகிட்டு மத்தளம் நாதஸ்வரம் இப்படி எல்லாம் அடித்துட்டு அங்கே போய் கிடா வெட்டுவோம் கிடா வெட்டி அங்கேயே வந்து பொங்கல் வச்சு ப எலை போட்டு வாழை எலை போட்டு சாமிக்கு முதல் படையல் வைத்துட்டு பிறகு வந்து நாங்கள் அப்புறந்தான் சாப்பிடுவோம் ஆனால் எங்கள் ஊரில் வந்து மலையாள கருப்பராயன் என்கிற ஒரு சாமி சிறந்த ஒரு சாமியாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு பாரம்பரையா வந்து எங்களுடைய கலாச்சாரத்துக்கு எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் எங்கள் மலையாள கருப்பராயன் என்கிற சாமி வந்து காவல் கட்டுக்கோப்பாக எங்களுக்கு அந்த சாமிதான் பாதுகாவலாக இருக்கிறாப்புல ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சாமிக்குதான் நாங்கள் பண்ணிட்டிருக்குறோம் கிடா வெட்டுவோம் பூஜை பண்ணுவோம் ஆடி மாதத்தில் களி அப்படிங்குறது சொல்றமுடில அதுதான் வந்து எங்களுக்கு வந்து களிவாடு நோம்பு அப்படி சொல்லுவோம் அதுதான் களிவாடு நோம்பு என்கிறதுக்கு